ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆமாம்

அது கிலோமீட்டர கணக்கு பண்ணி தான் சொல்லமுடியும் ஆமாம் அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் நான் சொல்லமுடியும் அதை எல்லாம்

லேட்டாக வர்றதுன்னா அதுக்குள்ளே அதுக்குள்ளே சேர்த்து தான் நாங்கள் வந்தபிறகு நாங்கள் சேர்த்து உங்களுக்கு கணக்கு சொல்வோம்

வேறு எங்கேயும் போகணுமா ஆ இல்லை நீங்கள் எங்கே எங்கே போகணும் போகிறாருந்தா போங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் போய்ட்டு வந்து அதுக்குள்ள என்ன கிலோமீட்டரோ கணக்கு பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வருதுன்னு நான் கணக்கு பண்ணி சொல்லிடுவோம் அதை நீங்கள் தந்தால் போதும்

எத்தனை மணிக்கு வருவீங்க சாயந்தரம் மூணு மணிக்கா ஆ வந்தபிறகு நாங்கள் கணக்கு பண்ணி எவ்வளோ வருதோ அவ்வளோ கிலோமீட்டருக்கு கணக்கு பண்ணி நாங்கள் உங்கள்ட்ட சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் பணம் தந்தால் போதும் அஞ்சுபேரா ஆறுபேரா அப்புறம் ஃபோர் சீட்டா அல்லது எத்தனை சீட்டு வேணும் ஓகே பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஆ பேசிட்டு சொல்லுங்கள் நீங்கள் நான் அதெல்லாம் கணக்கு பண்ணி நான் உங்களுக்கு பேசிவிட்டுறேன் சரியா ஆ சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் கிளீனாக போட்டு கிளீனாக கரெக்ட் பண்ணி போட்டுறேன் ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ